எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் மிகவும் நடுத்தரமான மக்கள் தான் அதுவும் படிப்பறிவு மிகவும் கம்மியாக இருக்கிற மக்கள் தான் படிப்பறிவு மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த மாரி எதுவும் அதிகமாக கிடையாது ஒரு வேலைக்கு போகிறாங்களா வேலைக்கு போய்விட்டு வந்துடுவாங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் தான் இருக்குது இந்த மாதிரி பெரிய செயற்கை நுண்ணறிவு உயிர் தொழில்நுட்பம் இந்த மாதிரி இதெல்லாம் எதுலேயும் அதிகமாக ஈடுபடுறதில்ல அப்படி ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கே தெரியாத வகையில் இந்த விவசாயத்துக்காக மண்புழு உரம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க அது பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அறிவு எதுவும் இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காலத்தில் அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வெச்சி செஞ்சுக்கிறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ஒன்றும் பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சிலாம் எல்லோரும் கூலி வேலை இந்த மாதிரி ஒரு சில வேலைக்கு தான் போகிறாங்க தொழில்நுட்பம் வந்ததுனால் ஒன்றும் பெரிய பெரிய எடத்துக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுமில்ல